மொதல் மொதலில் நான் செஞ்சது வந்து ஒரு விநாயகர் சிலை அதை செய்கிறத்துக்கு வந்து என் குடும்பத்தில் இருக்கிறகவுங்க எல்லோரும் வந்து உதவி செஞ்சாங்க ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தேன் அது வந்து களிமண்ணால் நாங்கள் வந்து செஞ்சோம் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் வந்து கடையில் வாங்காமல் நாங்கள் வந்து அதை வந்து செஞ்சோம் அதாவது நான் செஞ்சேன் அதுக்கு வர்ணம்லாம் பூசி தும்பிக்கை கண் காது கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து அதை வந்து ஒரு விநாயகராக உருவாக்கி வச்சிருந்தேன் அப்றம் அதை மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கி அதை செய்கிறத்துக்கு வந்து ஒரு ஒருநாள் அரைநாள் ஆச்சு அதை செஞ்சு படைச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்றம் அதை தண்ணிரில் கரைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதை கரைக்கிறத்துக்கு எனக்கு மனசு இல்லை அது அவ்வளோ அழகாக இருந்துது மொதல் மொதலில் நான் செஞ்ச செலை எல்லோருக்கும் இருக்கிற ஆசை தான் எனக்கும் இருந்துச்சு அதை எப்பவும் வச்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சன் இருந்தாலும் தண்ணிரில் கரைக்கணும் அப்படின்னு சொன்னதினால எடுத்துட்டு போய் ஒரு ஆற்றுல வந்து கரைச்சிட்டாங்க அதை செஞ்ச அனுபவம் அப்படின்னு பார்த்தா மொதல் மொதலில் செஞ்சதினால எனக்குள்ளே இருந்த ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இனியும் அதை செய்ணும் அப்படின்ற ஒரு வர்ஷம் வர்ஷம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இருக்கு எனக்கு